நான் கவிதைகள்லாம் எழுதினது இல்லை ஆனால் வந்து எப்போவும் எழுதினது கிடையாது ஆனால் வந்து சூழ்நிலைகள் இப்போ வந்து மழை வந்துடுச்சினு வச்சுக்கியான் அதை பார்த்து ஒரு கஷ்டமாக இருக்கும் ஒரு இன்பமாக இருக்கும் அதை பார்த்து எழுதுறேன் அப்பறம் வந்து பிரிவினை ஊக்கம் ரொம்ப வேதனையாக இருக்கும் அது அதை உக்காந்து கொஞ்ச சின்னதாக எழுதுவேன் அப்றம் துக்கம் இந்த ஏக்கம் இந்தமாதிரி சின்னச்சின்ன விஷயங்கள் வந்து அந்த சூழல் உருவாக்கிறதுனால நான் அதை அப்படியே எழுதிருக்கன் மற்றபடி தனியாக உக்காந்து ஒரு கதையாக எதுவும் எழுதினது கிடையாது ஆனால் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதிருக்கன் சின்னச்சின்னதாக கவிதை எழுதிருக்கன்